கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொண்டாடுகிற முக்கிய நிகழ்ச்சிகள்னால் தெலுங்கு வருடப்பிறப்பு உகாதி கொண்டாடுவாங்க அப்புறம் ஆடி பதினெட்டு தீபாவளி ஹோலி கொண்டாடுறாங்க உகாதி கொண்டாடுறாங்க சங்கராந்தி ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி அம்மன் கோயில் திருவிழாங்க எல்லாம் நிறைய கொண்டாடுறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கொண்டி தீபாவளினா பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க செகண்டேஸில் வந்து கறி விருந்து மாதிரி கறி ஆமை சமச்சு சாப்பிட்டு கொண்டாடுவாங்க ஹோலி பண்டிகை வந்து உகாதிக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னால் கூட ஹோலி பண்டிகை மாதிரி எல்லாம் மஞ்சள் தண்ணி எல்லார் மேலேயும் கலர் கலர் பூசின தண்ணியை ஊற்றி கொண்டாடுவாங்க உகாதிப்பண்டிகைக்கும் இங்கே மா கிடா ஆடு வந்து வெட்டி எல்லாரும் கறி சமச்சு எல்லா குடும்பத்துலருக்கவங்க எல்லாருமே ஒன்றா ஒரு இடத்துல கூடி சமச்சு சாப்பிடுவாங்க கிருஷ்ண ஜெயந்தி அதிகமாக பெருசாக நிறைய பேர் கொண்டாடுறதில்லை கொஞ்சம் பேர் மட்டும் கொண்டாடுவாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கிருஷ்ணனோட திருவிழான்றதுனால் வீட்டில் எல்லாம் பாதம் பதிய வச்சு கிருஷ்ணனுக்கு உகந்த பொருள்களெல்லாம் வச்சு படைப்பாங்க ஆயுத பூஜை வந்து ஆயுத பூஜை வந்து பொருட்களுக்கெல்லாம் பூஜை போடுவோம் வண்டி காரு வீட்டுலேருக்குற அவங்கவுங்க தொழில் பண்றதுக்கான என்னென்ன பொருள்கள் இருக்கோ அந்தப் பொருட்களெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி பொட்டெல்லாம் வச்சு செய்யறது ஆயுத பூஜை செய்வோம் அது மூணு நாள் விசேஷமாக கொண்டாடுவோம் சரஸ்வதி பூஜை லக்ஷ்மி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடுவோம் விநாயகர் சதுர்த்தினால் விநாயகருக்கு வந்து வீட்டில் வந்து விநாயகர் வச்சு கொண்டாடுறவங்களும் இருக்காங்க கோயிலில் போய் விநாயகர் கொண்டாடுறவங்களும் இருக்காங்க தெரு முனையில தெருவெல்லாம் சேர்ந்து விநாயகர் பூஜை விநாயகர் வெச்சு கொண்டாடுவாங்க நம்ம ஈவினிங்கில் போயிட்டு அந்த விநாயகருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வரலாம் இவ்வளோதான் இவ்வளோதான் பண்டிகைகள் இங்கே கொண்டாடுறது